பைக்கில் போகிறதுங்குறது சிட்டிக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் காலை நேரம் நைட் நேரம் ட்ராபிக் ரொம்ப சிட்டிக்குள்ளே மெயின் சிட்டிக்குள்ளே எல்லாம் போகயில ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டும் போது அதுவும் டபுள்ஸு அதாவது கூட ஆளுகளை கூட்டிட்டு போகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டியது இருக்கும் முன்னாடி பின்னாடி வர்ற வண்டிகள் எல்லாம் வேகமாக வரும் எந்த வண்டியும் பிரேக் பிடிச்சு வர்ற மாதிரி இருக்காது நாம் ரொம்ப சூதானமாக போகலைனா விபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகுவோம் நாம் பாதுகாப்பாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரோடு வந்து இப்போ இருக்கிற ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு வண்டி ஓட்டுறது வந்து கீர் மாற்றி மாற்றி மாற்றி ஓட்டியே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் அதை எல்லாம் கரெக்டாக பண்ணி பிரேக்கு கிளச்சு இதில் கை வைக்காமல் நம்ம வச்சு தான் ஓட்டி ஆகணும் இல்லைனா வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் வேகமாகலாம் போக முடியாது அந்த இடத்த நம்ம தாண்டி போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும் இருந்தாலும் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி போவோம் அப்றம் வழி எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் குண்டு குழி மழை அதுவும் மழை பெய்ஞ்ச டைமில் வந்து வண்டி ஓட்றதுங்கிறது ரொம்ப சிரமம் எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குங்கிறது தெரியாது அதெல்லாம் பார்த்து ஓட்றதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அப்றம் அது போக அந்த சந்து குறுகலான சந்து இதில் எல்லாம் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டியது இருக்கும் எந்த இடத்துல எப்படி ஒரு ஆப்போசிட் வர்றது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் மெயினாக வந்து ட்ராஃபிக்கில் ஓட்டுறது தான் ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நின்று நின்று சிக்னல் சிக்னலில் நின்று நின்று போக வேண்டிய சூழ்நெலை வரும் வண்டி மெல்லமாக தான் நகர்த்த வேண்டியது வரும்